புகைப்படம் எடுப்பது வந்து ஒரு தொழில் அல்ல அது வந்து ஒரு கலை அந்த போர் ஃபோட்டோஸெலாம் எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு புத்துணர்வாக இருக்கும் அந்த ஃபோட்டோஸெலாம் கல்யா அதுவும் கல்யாண வீட்லெலாம் எடுத்தோம்னால் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஃபோட்டோஸெலாம் எடுப்போம் அந்த ஃபோட்டோஸெலாம் வந்து நமக்கு ஒரு இது ஒரு வேலை அப்படின்லாம் தோணாது இது ஒரு நமக்கு ஒரு இது கை கலை கலையாகதான் தோன்றும் தொழிலை தொழிலாக அதெலாம் ஃபோட்டோஸெலாம் எண்ண முடியாது என்றைக்குமே

அதெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறோம் அது வந்து ஒரு வேலையாக பார்க்காம சில பேர் அதெல்லாம் ஒரு கலையாகவே செஞ்சுட்டு இருக்கிறாங்க செய்யறாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஃபோட்டோஸெலாம் எடுப்பது ஒரு தொழிலாகவே என்றும் அது கிடையாது நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸ் என்ன என்ன மூலயமா எடுக்கிறோம்னா அது ஒரு டிஜிட்டல்ஸ் கேமராஸ் அண்டு மொபைல் ஃபோன்ஸில் எடுக்கிறோம் இந்தமாதிரில்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுனால எங்களுக்கு என்ன பயன்னால் எங்களுக்கு வந்து நாங்கள் எப்போ நினை நினைவு வரும்போதெல்லாம் நாங்கள் அதை எடுத்து பார்த்துட்டு அது ஒரு சந்தோஷமாக நாங்க எடுத்துப்போம் இருந்தாலும் இன்றைய கால கட்டத்தில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது ஃபோட்டோஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை சில பல விஷயங்கள்லாம் ஃபோட்டோஸ் மூலயமா தான் போயிட்டிருக்குது போகுது இருந்தாலும் நம்ம இந்த ஃபோட்டோஸெலாம் எடுத்து நம்ம புகைப்படத்தில் எடுத்து அதெல்லாம் பத்திரமா வச்சு அதெலாம் ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தாலும் அதை நம்ம வேலையாக எண்ணாமல் அது ஒரு செயலாக இருந்துச்சு கலையெல்லாம் கலையை நம்மளோட கலைத் திறமையை வெளிக்காட்டுற மாதிரி தான் இருக்குது ஃபோட்டோஸ் வந்து நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு விதமாக இருக்குது ஃபோட்டோஸ் இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே இந்த கால கட்டத்திலலாம் எதுவுமே கிடையாது அதுவும் திருமணத்தில் எடுக்கிற ஃபோட்டோஸெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதாகயிருக்குது ஏனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாசத்தில் ஃபோட்டோ வரலேன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்கள வாங்கு வாங்குன்னு வாங்கிடறாங்க ஏன்னு தெரிய மாட்டேங்கிது இந்த ஃபோட்டோஸெலாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது இந்த உலகத்தில் ஃபோட்டோஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்ப போனதோட வருங்காலத்துலலாம் வர ஃபோட்டோ ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஃபோட்டோவாக இருக்கும் போன முக்காலத்தெலலாம் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து கையை கையில் வச்சு சுற்றுன மாதிரி இருந்துது இப்போதெல்லாம் கை வச்சு ஒரு டப்புன்னு அழுத்து அழுத்துனா ஃபோட்டோஸெலாம் விழுந்துடுது அது வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஜிட்டலாக இருக்கிறது நம்ம வந்து இப்ப ஃபோட்டோஸெலாம் எடுக்குறோம்னால் அதை பத்திரப்படுத்தி வெச்சுப்போம் ஆனால் பட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லா ஒரு சின்ன ஒரு கேட்ரேஜ் மாதிரி ஒரு டப்பாவில் சேவ் ஆயிடும் ஆயிரம் ஃபோட்டோ வந்தாலும் சரி அந்த டப்பாவில் எடுத் எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஒருவாட்டி எடுத்துட்டோம்னால் அது வேணான்னால் டெலிட் கூட பண்ணிக்கலாம் திரும்ப கூட ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்தமாதிரில்லாம் ஃபோட்டோஸெலாம் இருக்குது நிறைய ஒரு இந்த வர வரப்போகிற ஜென்ரேஷனில் பார்த்துட்டீங்கன்னா ஃபோட்டோஸெலாம் வந்து எடுக்கிறதுலாம் ரொம்ப சகஜமாகி போயிடும் சின்ன சின்ன குழந்தைங்க கையில் எல்லாம் ஃபோன் இருக்கும் அதெல்லாம் எடுத்து விளையாட ஆரம்பிக்கும் அதுதான் அந்தமாதிரில்லாம் அந்தமாதிரி இருக்கும் போதெல்லாம் அந்த ஃபோட்டோஸ் வந்து ஒரு தொழிலாகவே எண்ண முடியாது நானும் நாங்களும் ஃபோட்டோஸ் வந்து தொழிலாகவே தேர்ந்தெடுக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து புரொஃபஷனாக வந்து நல்ல படிச்சு முன்னேற வழியை தான் பார்ப்போம் இப்போ ஃபோட்டோஸெலாம் எடுத்துவிட்டு அது ஒரு நல்ல செயல் தான் பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற மாதிரி தான் நாங்களும் ஒரு வேலையை பார்ப்போம் பார்ப்போம் அவ்வளோதான் ஃபோட்டோஸ் வந்து வந்து ஒரு முக்கியமான ஒன்று தான் பட் நான் இருந்தாலும் இல்லேன்னு சொல்லலை இருந்தாலும் நான் ஒரு ஒரு அதை ஒரு தொழிலாக பார்க்காமல் ஒரு கலையாக பார்க்க வேண்டும் இதுதான் நான் ஒரு ஃபோட்டோஸ் மாணவனாக சொல்லிக் கருதுகிறேன் அவ்வளோதான் ஃபோட்டோஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கலை கலை திறமையை வெளிக்காட்டுற விதமாகவே இருக்கிறது ஒரு ஃபோட்டோ